நம்ம வளர்க்கறதுல வந்து வான்கோழி கோழி கினிக் கோழி வாத்து காடை வளர்ப்பு காடைகள் இது போன்ற சின்னச் சின்ன பறவை இனங்களெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டுருக்குறோம் பக்கத்திலேயே வந்து விவசாயம் பண்ணுறதுனால கிழங்கு வகைகள் போட்டிருக்கு அது மேற்பகுதியில் வளரக்கூடிய கீரை வகைகளை எடுத்து இது பண்ணிணாலே அது தீவனமாக இது பண்ணி இது பண்ணிகிட்டுருக்குறோம் கூடவே அது கூட ஆடு மாடு கோழி இது மாதிரி உள்ள விலங்குகளை தான் நம்ம வளர்த்துக்கிட்டுருக்கோம் பறவை இனத்தில் வந்து கோழி வான்கோழி கினிக் கோழி கௌதாரி இதெல்லாம் வளர்த்து சொந்தமாக வளர்த்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஓரளவுக்கு மேலே உற்பத்தி அதிகமாகிடுச்சின்னாக்கா அதை விற்பனைக்கு அனுப்பிச்சுட்டு பொருளாதார ரீதியாக அதை கொஞ்சம் சரி பண்ணிக்குவோம்